எனக்கு வந்துட்டு சத்குரு சச்சிதானந்தா நித்தியானந்தா அந்த மாதிரி இருக்கற ஆன்மிக ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களை வந்து நான் எப்படி தெரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆன்மிகத்தில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருந்துச்சு அதுக்காக வந்துட்டு நான் ரெகார்ட்ஸ்லாம் அதிகமாக கேட்பேன் அதில் வந்து சத்குரு ஒரு நாள் பேசினதை நான் கேட்டு அதில் வந்துட்டு நான் ரொம்ப ஈடுபாடாக இருந்தேன் அவரை நேரில் பார்க்குணும் அப்படிங்குறதுக்காவே நான் போய்விட்டு அவங்களோடய ஆன்மிக உரைகள்லாம் நிறையா கேட்டிருக்கேன் அதை பற்றி நான் படித்திருக்கேன்